நான் ற்றுக்கிட்டு செஞ்ச ரெசிபி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லட்டு மிச்சரு அம் அப்புறம் தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வேன் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிக்குதுன்னு சொல்லுவாங்க வேணுன்னால் இப்போது நான் லட்டு மட்டும் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்டு வந்து மைதா மாவை நல்ல கெட்டியாவுமில்லாமல் ரொம்ப தண்ணியாவுமில்லாமல் நடுப்பதமாக கரைச்சிக்கணும் எண்ணெயை நல்லா காயவச்சு அதில் நம்ம ஒரு ஓல்ஸ் உள்ள கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா பப்புல்ஸ் பப்புல்ஸாக எண்ணெய்குள்ள விழுகும் விழுந்தோனே நல்லா நம்ம அதை வேகவிட்டு எடுத்து வெச்சுக்கிணும் எடுத்து வெச்சுட்டு நம்ம தனியாக ஒரு கொஞ்சம் சக்கரப்பாகு காய்ச்சி அது லைட்டாக கொஞ்சம் ஆறுகிற பதமாக இருக்கும் போது இந்த பூந்தியை எடுத்து அதில் போட்டு ஏலக்காய் ஏலக்காய் நுணுக்கி போட்டு நல்ல மணமாக இறக்கி வச்சு கைப்பொறுக்குற அளவுக்கு சூட்டில் நல்லா லட்டுக்கு நம்ம கைப்பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் சின்ன சின்ன லட்டாக பிடித்து நம்ம ஒன்றா வைக்கும் போது அது என்னாகும்னால் அது நல்லா உறிஞ்சிக்கும் லட்டு வந்து நல்ல உறிஞ்சிக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சக்கரைப்பாகு வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்க்கலாம்